எனக்கு வந்து நிறைய லைஃப்பில் நிறைய பார்க்கணும் ஒரு ஆசையாக இருக்குது ஆனால் நான் எங்கேயும் போனதில்லை ஆனால் எல்லாம் இடமும் எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் பக்கத்தாண்ட இருக்க கோவில் கூட அனுப்ப மாட்டாங்க எனக்கு இந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது லைஃப்பில் நான் இன்னும் இந்த இடத்துக்கெல்லாம் போனது கிடையாது மெரினாவுக்கு போகணும் ஆசை இருக்குது பீச்சுக்கு போகணும் ஆசையாக இருக்குது மகாபலிபுரம் போகணும் ஆசை இருக்குது கோவிலுக்கெல்லாம் போகணுனு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நான் எங்கேயும் இன்னும் போகவேயில்லை ஒரு ஊரில் கடலில் மூணு மூணு கடலும் ஒன்றாக இணையேறுதுன்னு சொன்னாங்கள் எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்குது ஏன் போகணுன்னா அங்கே ஆழமாக இருக்குமா இல்லை ஆழம் இல்லாம இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அங்கே போகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ கோவிலுக்கு போகணும் ரொம்ப ஆசையாக இருந்தது க கோயம்த்தூரில் கோ கோயம்பத்தூரில் சிவன் கோவிலுக்கு போகணும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் என்னால் அங்கே போக முடியலை நான் இன்னும் போனதில்லை ஆனால் எனக்கு அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பிளாக் தண்டர் கோயம்பத்தூரில் போகணும் இருக்குது சேலத்தில் கோ போகணும் ஆசையாக இருக்குது சேலம் மதுரைக்கெல்லாம் போகணும் ஆசையாக இருக்குது ம மதுரை மல்லியெல்லாம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது தஞ்சாவூரில் தஞ்சாவூர் கோவில்லாம் இன்னும் போய் பார்த்ததே இல்லை அங்கே போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இன்னும் பல இடங்கள்லாம் போகணும் ஆசையாக இருந்துது ஆனால் நான் எங்கேயும் போனதில்லை ஆனால் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு சிவன் கோவிலுக்கு வாழப்பாடி சிவன் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போகணும் பழனிக்கு போகணும் சமயபுரம் கோவிலுக்கு போகணும் இதே மாரி கோவில் போகிறது கோவில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவிலுக்கு இதேமாதிரி போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னும் இங்கெல்லாம் போனதில்லை ஆனால் போகணும் ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு எனக்கு இன்னும் பல இடங்கள்லாம் போகணும் ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் போக முடியல ஸோ எங்கள் எங்கள் ஊர்லாம் அதெல்லாம் பழக்கம் இல்லை போய் பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன பல இடங்கள்லாம் போகணும் ஆசையாக இருக்குது ஆனால் போகணும் என்னால் போக முடியல மதுரைக்கு போகணும் இன்னும் சில ஊர் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு நான் இன்னும் ஊ பாதி இடங்கள்லாம் சுற்றி பார்க்கவே இல்லை ஆனால் சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் நான் இன்னும் சுற்றி பார்க்கவே இல்லை மதுரை சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் ஆனால் நான் இப்போ மெரினா பீச்சிக்கு இன்னும் வரைக்கும் ஒருத்தட டைம் கூட போனதில்லை ஆனால் போகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது பீச்சிக்கு பிளாக்தண்டர்க்கு லவ்வர் பார்க்குக்கு எனக்கு இதெல்லாம் போகணுனு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் போக முடியல